வெளியூர் டூர்லாம் போகிறது மாதிரி இருந்தால் மெயினாக வந்து எனக்கு வாட்டர் தான் தண்ணி தான் எனக்கு முக்கியம் தண்ணி பாட்டில் நிறையா எடுத்து வச்சுக்குவேன் இடையில வந்து யார்கிட்டையும் நான் வந்து எனக்கு தண்ணி கொடு அதை கொடுன்னு சொல்லி எதுவும் கேட்கமாட்டேன் பாக்கி எனக்கு என்னென்ன குளிருக்குத் தேவையான போர்வைங்க அது இது எல்லாமே எல்லாம் ரெடியாக வச்சுப்பேன் பையில் யார்கிட்டையும் வந்து எந்த பொருளுக்கும் வந்து நான் போய் எதிர்பார்க்கமாட்டேன் நான் அந்தளவுக்கு ஒரு சேஃப்ட்டியாக போவேன் போகும்பொழுதும் உட்காந்துருக்க இடத்துலையும் ரொம்ப சேஃப்ட்டியாக தான் உட்காந்துக்குவேன் அடுத்தவங்களுக்கு எந்தவிதத் தொந்தரவும் கொடுக்கமாட்டேன் எனக்கும் வந்து யாராவது தொந்தரவுக் கொடுத்தாங்கன்னா நான் திருப்பி அ அவங்களுக்கு நான் தொந்தரவுக் கொடுக்கமாட்டேன் சரிதான் போ அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்லிட்டு நானும் ஒதுங்கிடுவேன் அப்படிங்கம் போது இப்படிதான் ஒன்று ஒன்று செஞ்சிட்டிருப்பேன் அதாவது என்னுடைய டூர் டூர் போகிறேனோ வேறே எங்கேயும் வெளியூர் போகிறேனோ எங்கே போனாலும் வந்து எனக்கு வந்து தண்ணீர் தான் மெயின் தண்ணி தான் எனக்கு உயிர் சாப்பாடு கூட நான் இது பண்ணமாட்டேன் தண்ணி தான் எனக்கு தண்ணி இருந்தால் போதும் எனக்கு ஓட்டிட்டு வந்துடுவேன் அப்படிதான் டூர்லாம் போகும்போதுலாம் வந்து இந்த சாப்பாடு கீப்பாடுலாம் ரொம்ப இது பண்ணி சாப்பிட்ணும் போகணும் அதிகமாகலாம் சாப்பிட மாட்டேன் பெரும்பாலும் வந்து பஸ்சில் போகும்போது இடையில வந்து மத்தியான நேரத்தில் வேணுன்னால் வந்து சாப்பிடுவேனே ஒழிய பாக்கி வந்து பிஸ்கெட்டு தான் பிஸ்கெட்டு வாட்டரு அவ்வளோதான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா வந்து அடிக்கடி நைட்டு காலைல கிளம்புனா நைட்டு தான் கொண்டு நிப்பாட்டுவான் பஸ்ஸை இடையில எதனா சாப்பிட்டமுன்னா எனக்கு வந்து இந்த அஜீரணக் கோளாறுலாம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இதாகும் அதனால் தான் அதுக்காக வந்து சாப்பாடுலாம் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடமாட்டேன் வீட்டுக்கு அங்கே போய் டூரு போய் தங்கி ரூமு எடுத்து தங்கினதுக்கப்பறம் அங்கேதான் நான் சாப்பிடுவேன் நல்லது கெட்டதுலாம் செஞ்சுக்குவேன் பாக்கி இடையிலலாம் வந்து எதுவும் சாப்பிட மாட்டேன் பிஸ்கெட்டு தான் பெரும்பாலும் வந்து எனக்கு வந்து சாப்பாடு வந்து பிஸ்கெட் தான் எந்த பிஸ்கெட்டோ ஒரு பிஸ்கெட்டை வாங்கி வச்சுக்குவேன் அதை சாப்பிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் நைட்டு போய் எல்லாம் குளித்து கிளித்து சாப்பிட்டுட்டு படுக்கும்போது ஜாலியாக சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு காலைல எழுந்திருப்பேன் அதுதான் நான் ஒன்னும் டூர்லேலாம் நான் பெருசாக நான் அலட்டிக்க மாட்டேன்